இந்த கார்டு எல்லாம் தெரியுங்க டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு விசா அதெல்லாம் தெரியும் ஆனால் அது இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதிகமாக பயன்படுத்தலை ஏன்னால் பேடிஎம் கூகுள் பே ஃபோன்பேட்டை தான் யூஸ் பண்ணுறதுனால இது வந்து அதிகமாக இப்போது பயன்படுத்த முடிகிறதில்ல ஏன்னெனு பார்த்திங்கன்னா இப்போது எங்கேயோ திடீரெனு ஒரு இடத்துக்கு போகிறோன்னா கூட இப்போ கடைக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறோன்னா கூட கூகுள்பேயில் வச்சு நம்ம உடனே வந்து ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணிகிறோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த கூகுள் பே பேடிஎம் வந்து பயன் பயனுள்ளதாக இருக்குது கிரெடிட் கார்டு இந்த டெபிட்டெல்லாம் அதிகாமாக யூஸ் பண்ணுறதில்ல டெபிட்டும் அதிகமாக பண்ணுறதில்ல டெப்பாசிட்டும் பண்ணுறதில்ல